ஹலோ ஹலோ ஃபோ ஃபோட்டோ ஸ்டுடியோவா ஒரு ஃபோட்டோ இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ இது கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எ வீடியோ எடுக்கணும் வர வர முடியுமா

கேட்குதா ஆ கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ஆ எப்போது ஆ இது ஃபோட்டோ வேணும் கொஞ்சம் ஃபோட்டோவும் வேணும் வீடியோவும் வேணும் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம்

ஆ சரி

க கல்யாணம் வந்து இருவத்தொன்றாந்தேதி கல்யாணம் வந்து இருவத்தொன்றாந்தேதி ஆமாம் மண்டபம் வந்து இந்த குறிச்சி கோயிலில் இருக்கிற மண்டபம் கோயில் வந்து இந்த இந்த முருகன் கோயிலில் வெச்சு கல்யாணம் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆ கல்யாணத்துலேயும் கொ முருகன் கோயிலில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் கோ கோயில்லையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் மண்டபத்துலையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் ரிசப் மயா நிச்சியதார்தத்துக்கும் வீடியோ எடு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்கணும் அட்வான்ஸ் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க இருபதாயிரமா கொஞ்சம் குறைச்சி போ போடுங்களேன் ம் ஆ சரி நீங்கள் சொல் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்க நான் ரெடி பண்ணி தந்துருறேன் இந்தமாதிரி வேணும் இருவத்தொன்றாந்தேதி கொஞ்சம் கல்யாணம் என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நீங்கள் கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க அதுமாரி கொஞ்சம் வெளிலேயும் அவுட்டு அவுட்டர் பக்கத்துலெலாம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கும் வந்துடுவா அங்கே வந்துடுவா ஆமாம் ஆமாம் வந்துருறேன் வந்துருறேன் வந்துருறேன் வந்துருறேன் வந்துருறேன் வந்துருறேன் எவ்வளோ நாளைக்கு தந்துடுவீங்க ஆ அடிக்கேன் அடிக்கேன் நீங்கள் எவ்வளோ நாளுக்குள்ளே தந்துடுவீங்க ஆ கல்யாணம் முடிஞ்சு எத்தின நாள் கழிச்சி தருவீங்க

என்ன கெழம ஞாயிற்று கெழம ஆ சரிங்க சார் சரிங்க மேடம் ஆ சரி மேடம் கடைக்கு வந்தோன்னே நாங்கள் வந்து கால் ப ஃபோன் பண்ணுறோம் மேடம் ஆ சரி